ஆ யெஸ் கம்மின் வாங்க ஆ உங்க பையன் டென்த்தில் என்ன மார்க்கு எடுத்தாங்க ஆ ஸ்கூல்லான் பெஸ்ட்டு ஸ்கூல் தான் ஸ்கூல் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஃபோர் எயிட்டி மார்க்கு எடுத்துயிருக்காங்களா மார்க் லிஸ்ட்டு டிசி எல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துயிருக்கீங்களா சரி ஓகே மேம் நீங்கள் உக்காருங்க பையன் எங்கே பையனையும் அழைச்சிட்டு வந்துயிருக்கீங்களா சரி ஓகே ஸ்கூல்லான் எங்கள் ஸ்கூல்தான் பெஸ்ட்டு ஸ்கூலு இந்த சைடில் கோச்சிங்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஆன்லைனில் சண்டே கூட ஆன்லைன் க்ளாஸ் இருக்கும் ஈவ்னிங் சிக்ஸோ க்ளாக் வரையும் ஸ்பெஷல் க்ளாஸ் உண்டு இப்போ லெவன்த் டுவல்த்துக்கெல்லாம் நீட் கோச்சிங்லான் கொடுக்குறோம் நீங்கள் எந்த குரூப் செலெக்ட் பண்ணுறீங்க பையோ மேக்ஸ்ஸா சரி சரி பையன் வேறு ஃபோர் எயிட்டி மார்க் எடுத்துயிருக்கான்னு சொல்கிறீங்க அதுக்காக நாங்கள் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு ஒரு டென் தௌசண்ட் கட்டுறா மாதிரிதான் இருக்கும் ஃபீஸ் வேனுக்கு போகிறமாரி இருந்தா வேனுக்கு தனி ஃபீஸ் இருக்கும் யூனிஃபார்ம்லாம் யூனிஃபார்ம் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட எடுத்துக்குறமாதிரி இருந்தால் எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் வெளியில எடுக்கிறமாரி இருந்தால் தௌசண்ட் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் வரும் நாங்கள் ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவோம் யூனிஃபார்ம் ஆ ஆமாம் ஆ தேங்க் யூ சார் என்னைக்கு வரீங்க மண்டே வந்து அட்மிஷன் போட்டுக்குறிங்களா ஆ சரி ஓகே